ஹலோ ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஆமாம்ங்க சார் நீங்கள் எந்த ஏரியா சார் வேலூர்லிங்களா வேலூரில் இருக்குது சார் நிறையா இடம் இருக்குது வில்லேஜ் மாதிரி இடம் வேணும்ங்களா இல்லை கொஞ்சம் மீடியமாக எந்த இடத்துக்கு நியர்பை உங்களுக்கு சிட்டி சைடா அப்படினா நியர்பை உங்களுக்கு ஸ்டூ நியர்பை ஸ்கூல்ஸும் வேணும் ப்ளஸ் உங்களுக்கு நியர்பை காலேஜஸு எல்லாமே வேணும்ங்களா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே ஓகே சார் எல்லாமே வரும் இருக்குது சார் நீங்கள் வேலூர் வி ஏ டி சைட்லேயே இருக்குது சார் நீங்கள் வி ஏ டி சர் கேட் ஆப்போசிட்டில் ஒரு ஒன் கிலோமீட்டரில் இருக்குது சார் ஏரியாலாம் நிறைய இருக்குது தெற்கே பார்த்த மாதிரி வேறு சைடுனா அந்த அப்துல கிம் சைடு இது இந்த சைடில் சார் அக்ஜுலியம் சைடில் இருக்குது சார் ஆ எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது சார் உங்களுக்கு ஹஸ்பிட்டல்ஸ் கூட பக்கத்துலேயே நிறைய உங்களுக்கு அவைலபுளாக இருக்குது நீங்கள் ஈஸியாக போய்ட்டு வந்துடலாம் பிரைஸ் வரும் சார் டூ தௌசண்ட் கிட்டே போகுது சார் அந்த சிட்டி சைடு ஏரியா எல்லாம் சார் டூ தௌசண்ட் பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு போகுது சார் நல்லா ஆனால் இடம் நல்லாயிருக்கும் சார் தெற்கு பக்கம் பார்த்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே வசதியாக இருக்கும் சார் எல்லாமே கரெக்டாக இருக்கும் சார் அதெல்லாம் நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சார் ஆனால் தௌசண்ட் ரொம்ப ஓரளக்கு மெயின் தான் சார் எல்லாம் இருக்கும் சார் மெயின் ஏரியா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வருது சார் ஆனால் நீங்கள் வந்து அட்வான்ஸ் பே பண்ணுற மாதிரி வரும் சார் ஒரு ஃபைவ் லாக்ஸ் ஆனால் ஆமாம் சார் உங்களுக்கு நாளைக்கே முடிகிற மாதிரி வேணும்ங்களா சார் ஆ ஓகே சார் அப்படினா இப்போது இந்த நம்பருக்கே ஜிபேவில் வந்து ஃபைவ் லாக் அனுப்பிவிடுங்க சார் அதுக்கப்புறம் நாளைக்கு நான் நாளைக்கு நான் நேரில் வந்துடுறேன் சார் ரிஜிஸ்டரேஷன் ஆஃபீஸு வேலூராாண்ட ஓகே சார் நீங்கள் வந்துடுங்க நம்ம டாக்குமெண்டேஷன்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அதெல்லாம் ஒன் ஆரு ஃபுல்லாக ஆளுங்க இருக்காங்க சார் அதல்லாம் கொடுத்தா கரெக்டாக முடிஞ்சுடும் சார் எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க சார் அதல்லாம் கரெக்டாக முடிஞ்சுடும் சார் டாக்குமண்டேஷனு ஆமாம் சார் இதுக்கே அனுப்பிவிடுங்க இப்போயே பண்ணுறேங்க சார் அதெல்லாம் ஒன்றுமில்ல வேறு எதுவும் இல்லை சார் நீங்கள் ஒரு மார்னிங் எய்ட் ஓ கிளாக் வந்துட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் சார் ஆமாம் சார் அப்படிங்களா அது வாங்க சார் நேரில் ப பேசிக்கலாம் ச கரெக்டாக பேசி டாக்குமெண்டேஷன் முடிச்சிடலாம் சார் நேர்லேயே ஓகே சார் ஆ தேங்க்யூ சார்